ஹலோ ராம் ட்ராவல்ஸ் சொல்லுங்கள் ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ சரிங்க மேம் உங்களுக்கு என்ன காருங்க மேம் வேணும் ஸோ ஓகேங்க மேம் ஃபஸ்ட்டு எங்கே மேம் போகணும் கோவிலுக்குப் போகணுமா கல்லணைக்கு போகணுங்களா மேம் ஆ ஆமாம்ங்க மேம் ஆமாம்ங்க மேம் ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் கோவிலுக்குப் போகலாங்க மேம் ஆ அதுக்கப்புறம் வந்து கல்லணை போய்ட்டு வந்துடலாங்க மேம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க மேம் இல்லை அதில் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம்ங்க மேம் நாங்கள் டென் பர்சன்டேஜ் இல்லைங்க மேம் அட்வான்ஸ் நீங்கள் ஜீபே பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க மேம் ஆ ஒரு டூ தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுங்கள் மேம் ஆ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைவ் தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து ஆட் பண்ணிக்குவோம் மேம் ஆ ஓகேங்க மேம் சேரி ஓகேங்க மேம் நாளைக்கு ஒரு செவன் தேர்ட்டி போல் அங்கே வந்துடுவாங்க மேம் டால்மியாவுக்கு எங்கேங்க மேம் வரணும் டால்மியாவில் ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் இந்த நம்பர் தான்ங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஓகேங்க மேம்